நாங்கள் இருக்கிற இடத்துல ரெண்டு ஆறு இருக்கு ஒரு ஏரி இருக்கு சின்ன சின்னதாக பக்கத்தில் மலைகள்லாம் அங்கே இருக்கு ஏரிக்கு மேலே தென்னை மரம் பனை மரம் அதெலாம் இருக்கு செங்காந்தள் மரம் மரம் இருக்கு நிறைய பறவைகள் சத்தம் போடும் நல்லாருக்கும் காலையில் டைம்மில் மயில் வந்து தோகை விரிச்சு ஆடும் நிறைய கோழி இருக்கு வாத்து இருக்கு மாடு இருக்கு ஏரியில் நிறைய ரொப்ப தண்ணி இருக்கு அதிகமாக தண்ணி நிரம்பி இருக்கு நிறைய மீன் இருக்கும் ஏரியை சுற்றிப்பாக்க அதிகமாக போவேன் அதுக்கு மேலே நல்லா வழி இருக்கும் போகறத்துக்கு சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து மீன் பிடிக்க தூண்டிலை எடுத்துகிட்டு போகறது விளையாட போகறது நல்லாருக்கும் அப்புறம் மீன் பிடிப்பேங்க கொஞ்ச நேரம் டைம் பாஸிங்க்காக பக்கத்தில் டேமும் இருக்கு ஒரு ஆறு வந்து சின்னதாக கால்வாய் மாதிரி இருக்கும் அதான் ஏரிக்கு போகும் ஏரிலேந்து கொஞ்ச தூரம் போனால் ஒரு கோவில் இருக்கும் முனியப்பன் கோவில் இருக்கும் நல்லாருக்கும் பார்க்குறத்துக்கு அப்புறம் அது வழியாக போனால் நல்லா ஒரே ஒரு ஒற்ற ஒருவழி பாதையாக இருக்கும் அதுவும் நல்லாருக்கும் ஃபுல்லாக பச்சை பசேன்னு பசுமையாக இருக்கும் நிறையா நெல் இருக்கும் இந்த இடத்துல கரும்பு வந்து அதிகமாக இருக்கும் கரும்பு தான் அதிகமாக விளைவிப்பாங்க நிறைய சின்ன சின்னதாக மலைகள் இருக்கும் அந்த ஏரிக்கு அந்த பக்கத்தில் நாங்களே அடிக்கடி போய் சுற்றி பார்க்குவோம் அந்தளவுக்கு பெருசாக சுற்றி பார்க்குற அளவுக்கு இல்லை எதோ சின்னதாக நல்லாருக்கும் பார்க்க அழகாக பசுமையாக மேலேந்து பார்த்தா வீடுகள் முள்ளெல்லாம் இருக்கும் நல்லாருக்கும்